இப்போ கோழி வளர்க்குறத பார்த்தீங்கன்னா நாட்டுக் கோழி பிராயிலர் கோழினு ரெண்டு வகையானா கோழி இருக்குது இப்போ நாட்டுக் கோழி வந்து ஆறு மாதம் ஆகும் ஒரு கோழி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அது கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வந்து ஆறு மாதம் ஆகும் ஆனால் பிராயிலர் கோழி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாதத்திலேயே பெருசாகிடும் இப்போ நாட்டுக் கோழி பிராயிலர் கோழியை விட நாட்டுக் கோழி எப்படி என்பதைவிட நாட்டுக் கோழி மேலானது அது முட்டை நல்லது அது இறைச்சியும் நல்லா இருக்கும் உடம்புக்கு ஹெல்தியாக இருக்கும் ஆனால் பிராய்லர் கோழி அவ்வளவாக நல்ல இருக்காதுன்னு சொல்லலை இருந்தாலும் அது இது இல்லை அது வந்து செயற்கை முறையில் எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் நாட்டுக் கோழிங்கிறது நாம் எல்லாமே இயற்கையாக போடுகிறோம் கம்பு கேழ்வரகு சோளம் அந்த மாதிரி இயற்கையான இதாக போடுகிறோம் அதனால் அது நல்ல இருக்கும் ஹெல்தியாக இருக்கும் நாட்டுக் கோழி முட்டையுமே கொஞ்சம் ரேட்டு அதிகம்தான் பதினைஞ்சு ரூபாய் அதுமாதிரி வாங்கிறாங்க அதனால அது நல்லாயிருக்கும் நாட்டுக் கோழிதான் நல்லாயிருக்கும் அதுக்கு முட்டை வச்சு குஞ்சு பொரிக்க கொஞ்சம் லேட்டானாலும் நல்லாயிருக்கும் சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நாட்டுக் கோழி நல்லாயிருக்கும் இது தவிர நான் ஃபீரியாயிருக்கும் போதே டெயிலரிங் ஒர்க் தெரியும் யா என் டிரஸ் தைச்சிக்கிறது இல்லை பக்கத்தில் வந்து கேட்டாங்கனால் அவர்களுக்கும் தைச்சி கொடுப்பேன் என்னால் முடிஞ்சளவுக்கு என் தொழிலை நான் விரிவுபடுத்திகிட்டிருக்கேன்